நான் வந்து சமீபத்தில் என்ன பொருள் வாங்கினேன்னா நான் வந்து ஒரு செல் ஃபோன் வாங்கினேன் எதுக்காக செல் ஃபோன் வாங்கினேன்னா என்னோட பழைய செல் ஃபோன் வந்து உடைஞ்சு போச்சு அதனால் எனக்கு வந்து ஒரு அத்தியவாசியத் தேவையாக செல் ஃபோன் இருந்துச்சு அதனால் நான் செல் ஃபோன் வாங்கினேன் எங்கே வாங்கினேன்னா நான் வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன் எதுக்காக ஆன்லைன் வாங்கினேன்னா நான் வந்து நான் வாங்கப் போகிற மாடல் வந்து சாம்சங் ஜே டூ அந்த மாடல் வந்து நான் வந்து கடையில் போய் விசாரித்தேன் விசாரிக்கும் போது அதோட உண்மையான விலை வந்து பதினெட்டாயிரம் ரூபாய் ஆனால் வந்து இவங்க இருபதாயிரம் ரூபாய் சொன்னாங்க நான் ஆன்லைனில் பார்த்தேன் பதினெட்டாயிரம் ரூபாய் தான் இருந்தச்சு அதனால் நான் ஆன்லைனிலே வாங்கிடலாம் நம்மளுக்கு இரண்டாயிரம் ரூபாய் காசும் கம்மியாகுது அப்படின்னு நினைச்சுட்டு நான் ஆன்லைனில் வாங்கினேன் ஃப்ளிப்கார்ட்ங்கிற ஒரு ஆப்பில் தான் வாங்கினேன் அது வந்து ஒரு நல்ல ஒரு அப்ளிகேஷன் தான் அதனால் நம்பி நான் அதில் வாங்கினேன் என்னை வந்து ப்ரூஃப் இஎம்ஐயில் வாங்கிறீங்களா இல்லை ரெடி கேஷான்னு கேட்டாங்க நான் வந்து ரெடி பேமண்ட் தான் அப்படின்னு சொல்லி நான் ரெடி பேமண்ட்லியே வாங்கினேன் சரி நான் வீட்டுக்கு வந்தவுடனே ஃபோனை வந்து நான் பிரிச்சு பார்த்து நிறையா யூஸ் பண்ணி பார்த்தேன் நல்லா இருந்துச்சு அதுமட்டும் இல்லாமல் அதோட கேமரா வந்து சொல்ல வார்த்தைகளே இல்லை சாம்சங் பொறுத்தவரைக்கும் நம்ம கேமரா வந்து சொல்லத் தேவையே இல்லை சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு கேமரா புகைப்படங்களெலாம் நம்ம எடுக்கும் போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு நான் வந்து சமீபத்தில் ஒரு சுற்றுலா போனேன் அப்போது வந்து இந்த செல் ஃபோன் வந்து போட்டோ எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு உதவியாக இருந்துச்சு அதே சமயம் நான் வாங்கின செல் ஃபோனோட சிறப்பம்சங்கள் என்னென்னா ரேம் வந்து எயிட் ஜிபி ரேம் வாங்கினேன் ஸ்டோரேஜ் வந்து ஒன் டுவெண்ட்டி எயிட் ஸ்டோரேஜ் வாங்கினேன் இது வந்து எனக்கு ரொம்ப போதுமானதாக இருந்துச்சு அதேமாட்டம் கலர் வந்து கோல்டன் கலரில் வாங்கினேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கேமராவை பொறுத்தவரை சொல்ல வார்த்தைகளே இல்லை அவ்வளோ அருமையாக இருந்துச்சு கேமரா நான் வந்து பேட்டரி வந்து ஆறாயிரத்து அறுநூறு எம்ஏஹெச்சு பேட்டரியும் சொ சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை நம்ம வந்து அதிகமாக பயணம் செய்வதுனால அது வந்து எனக்கு அந்த பேட்ரியோட கெப்பாசிட்டி வந்து எனக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு ஏன்னால் ஒரு தடவை சார்ஜ் போட்டால் ரெ இரண்டு நாட்களுக்கு வந்து நின்றுச்சு சார்ஜ் அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப அந்த ப்ராடெக்ட் வந்து பிடிச்சிருந்துச்சு விலையும் நான் இரண்டாயிரம் ரூபாய் கம்மியாக வாங்கினேன் கடையோட கம்ப்பேர் பண்ணும் போது இது வந்து எனக்கு இரண்டாயிரம் ரூபா காசும் மிச்சம் ஒரு நல்ல செல் ஃபோன் வாங்கியிருக்கேங்கிற எனக்கொரு மகிழ்ச்சியை கொடுத்துச்சு இது தான் நான் சமீபத்தில் வாங்கின ஒரு ப்ராடெக்ட் இது என்னோட பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்